எங்கள் ஊரில் வந்து பொங்கல் பண்டிகை வருஷா வருஷம் பொங்கல் பண்டிகை அப்போன்னா மாட்டு வண்டி பந்தயம் வைப்பாங்க எங்கள் ஊரில் நிறைய மாடுகள் இருக்கிறதுனால நிறைய மாட்டு வண்டிப்பூட்டி ஒரு இருபது இருவத்தஞ்சு மாட்டுவண்டிகளை யா எந்த மாடு வந்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசெலாம் ஒரு இருவதாயிரம் ரூபா வரைக்குமே கொடுப்பாங்க அந்த பந்தயம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் நாங்கள் எல்லாேருமே அந்த கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் இரநூறு வீடு இருந்தால் எர இரநூறு வீட்டில் இருந்துமே அந்த பந்தயத்துக்கு நாங்கள் போய் எல்லாேருமே பங்குக்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அந்த மாட்டுவண்டி பந்தயத்தை அப்புறம் சேவல் சண்டை வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் கொண்டாடுவோம் ஆனால் மாட்டுவண்டி பந்தயம் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப இருந்து நாங்கள் வருஷா வருஷம் நான் அந்த மாட்டுவண்டி பந்தயத்தை போய் பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாடுகளுக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ஒரு ஒரு மாடும் வந்து அந்த பந்தயத்தப்போ அவ்வளோ அலங்கரித்து அந்த மாடோடய கொம்புக்கெலாம் வந்து பெயிண்ட் அடித்து மாட்டுக்கு நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விடுவாங்க அந்த மாட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ட்ரெஸ் போடுவாங்க எங்கள் ஊரில் அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாட்டுவண்டி பந்தயம்னாலே எங்கள் ஊரில் எல்லாேருமே ரொம்ப குஷியாக மாறிடுவாங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்